அம்மா பூக்காரவங்களா ஆ சரிம்மா இன்னைக்கு என்ன விலைங்கம்மா பூ மார்க்கெட்டில் மல்லிகைப் பூ

ஆயிரம் ரூபா விற்குதுங்களா எனக்கு எனக்கு கல்யாணம்மா கல்யாணம் வச்சுருக்கோம் வீட்டில் விசேஷம் ஒரு ஒரு மூணு கிலோ மல்லிகைப் பூ வேணும் பட்டன் ரோஸ் வேணும் ஆமாங்ம்மா

ஆ அதாவது அந்த ஒரு பத்து கலர் கலந்து கொடுங்க ஆ பிங்க் கலரு பிங்க் கலரு எல்லோ கலரு ரோஸ் கலரு வாடாமல்லி எல்லாத்துலேயும் கலந்து எனக்கு மூணு கிலோ பூ கொடுங்க வர ஞாயிற்றுக் கெழம வச்சுருக்கங்கம்மா நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து சப்ளே கொடுத்துருங்க டெலிவரி கொடுத்துடுங்க ஆ கொடுத்துடுங்கம்மா கொடுத்துடுங்க கொடுத்துடுங்க ம் கொஞ்சம் எடை எடை மட்டும் எடை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு கொடுங்கம்மா ஆ சரிங்கம்மா சரி ஆ சரிங்கம்மா அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா உங்களுக்கு ஆ சரிங்கம்மா அட்வான்ஸ் கொடுத்து விட்றேன் ஆ கொடுத்துட்றேங்கம்மா கொடுத்துட்றேன் ஆ சரி நீங்கள் பூ கொடுத்தா பின்னாடி நான் மிச்சம் ரூபாயை கொடுத்து விட்றேன் ஆ சரிங்கம்மா